நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் நான் என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படினா எனக்கு ஸ்டாட்டிங்கில எனக்கு இமெயில் ரைட் பண்ண தெரியாது இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுறது ஆஃபீஸ் ஆஃபீஸ் ல பார்த்தீங்கனா நிறையா இமெயில் கம்யூனிகேஷன் நடக்கும் அந்த அந்த மாதிரி நேரத்தில் வந்து எனக்கு இமெயில் எப்படி போடணும் அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு எல்லாருமே இதை பார்த்து சிரிச்சாங்க ஒரு இமெயில் கூட ரைட் பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு இமெயில் எப்படி சென்ட் பண்ணணுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன கலாய்க்க ஆரம்பிச்சாங்க ஸோ இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு என்னோட லைஃப்பில் வந்து நான் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய ப்ராப்ளம் இமெயில் எப்படி ரைட் பண்ணணுன்றது தெரியலன்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கப்பறமாக நான் இதெலாம் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்ட அப்புறம் நான் இப்போ வந்து நான் நல்லாவே இமெயில் ரைட் பண்ணுவேன் நல்லாவே இமெயில்லாம் நான் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நான் எந்த மாதிரியான ஒர்க் பார்க்குறேன் அப்படினா ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒர்க் பார்க்குறேன் ஆஃபீஸ் ரிலேட்டட் மீன்ஸ் அந்த மாதிரி வா எங்களுக்கு நிறையா இமெயில்ஸ் வந்து ஃபையில்ஸ் கொடுப்பாங்க ஃபையில்ஸ் நாங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை நாங்கள் டெஸ்க் டாப்பில் பேஸ்ட் பண்ணி அந்த ஓ அதை ஓப்பன் பண்ணி நாங்கள் வந்து கரெக்டான டாக்குமண்ட் இருக்கா ஃபார் எக்ஸாம்புல் வந்து நாங்கள் ஃபினான்ஸ் ஒர்க் பண்ணுறோம் ஃபினான்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கனா இப்போ லோன் எடுப்பிங்களே பேங்க் செக்டாரில் அந்த மாதிரி லோன் எடுக்கும் போது நீங்கள் கரெக்டான டாக்குமண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிருக்கீங்களா அதை நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்புல் இப்போ ஹவுஸ் லோன் எடுக்குறேன் ஹவுஸ் லோனுக்கு வந்து நீங்கள் எல்லா டாக்குமண்ட்டும் கொடுத்துருக்கீங்களா பேன் கார்ட் இருக்கா ஆதார் கார்ட் இருக்கா கரெக்டான பட்டா சிட்டா அதுலாம் சப்மிட் பண்ணிருக்காங்களா ஸோ கர ஃபோட்டோ இருக்கா சைன் மேட்ச் ஆகுதா இது எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் ஸோ இதில் மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் கரெக்டாக இருந்துதுன்னா வந்து வெரிஃபிகேஷன் டன்னுன்னு கொடுப்போம் இது தான் எங்களோடைய ஒர்க் ரிலேட்டடாக இருக்கும்